பதினைஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு பன்னெரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு